எங்கள் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து வளக்கிறோம் கோழின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வைச்சிருந்தோம் அது வந்து முட்டை ஒரு ஒரு கோழிக்கும் பத்து முட்டை பதினஞ்சு முட்டை அப்படிலாம் வச்சு அடவச்சிவிட்டோம் அது வந்து ஒரு முப்பது கோழி ஆணுச்சு அப்புறம் வந்து அந்த கோழியை வந்து நம்ம ஒரு செலவு கோழிணும் ஒரு ஒரு ஏதோ ஒன்று வேணும்னா அந்த கோழியை விற்றோம்னா நமக்கு அன்னன்னைக்கு ஒரு கோழி வைச்சா ஒரு செலவுக்கு ஆகும் அதேமாதிரி முட்டை விற்றோம்னா நமக்கு வந்து ஒரு காய்கறி வாங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் கோழி வளர்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு உதவி வீட்டுக்கு அதால நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அதுக்கு வந்து அரிசி போடணும் ஒரு கோதுமையை போட்டோம்னா கோழி வந்து இன்னும் கோதுமையை நல்லா நுணுக்கி கோழிக்கு தீவனமாக போட்டோம்னா குஞ்சுகளுக்கு அது வந்து சீக்கிரமாக வளரும் அதை சாப்பிட்டுச்சுனா கோழி குஞ்சு அந்த அரிசியை விட இந்த தானியத்தை நம்ம போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து சீக்கிரமாக கோழி வந்து பெருசாக வளரும் அதிகமாக சாதா ஒரு குஞ்சியோட அந்த கோழி வந்து சீக்கிரமாக வளரும் அப்புறம் வந்து ஆடு ஆட்டுக்கு வந்து ஆட்டோட விலை வந்து இப்போது அவ்வளோ விலை விற்குது ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட ஆட்ட விற்கலாம் அப்படி இருக்கும்போது ஆட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அதுக்கு புல் கொஞ்சோண்டு கஞ்சியில் உப்புப்போட்டு புண்ணாக்கு போட்டோம்னா அதுபாட்டுக்கு குடிச்சுட்டு ஆடு இருக்கும் ஆட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் மனுசாள் மாதிரியே ஒரு ஒரு ஆட்டுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் நம்ம அந்த கூப்பிட்டாவே எங்கே நின்றாலும் அந்த ஆடு வந்து ஓடியாந்திரும் நம்ம வந்து ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆடு ஓடியாந்துடும் நம்மளை தான் கூப்பிடுறாங்கனு அதேமாதிரி மாடு வீட்டில் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு மாடு இருக்கிறது அவ்வளோ ஒரு உதவி ஒரு மாத வருமானத்துக்காக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற பால்லாம் இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மாடு இருந்துச்சுனா ஒரு மாத வருமானத்துக்கு நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டியது இல்லை அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த மாடு இருக்கிறது ஒரு உதவியாக இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் இந்த கால்நடைகள் இருக்கிறது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கு